எங்களுக்கு மூட நம்பிக்கையெல்லாம் எதுவும் இல்லைங்க இறைவன் படைத்ததுல வாழ்ந்து கொண்டிருக்குறோம் ஆகையினால் எந்த மூட நம்பிக்கையும் எந்த இதுவும் எங்களுக்கு இல்லை ஏதோ நம்ம பொழுதுபோக்கு அவங்க படைச்சாங்க நம்ம நம்ம தாய் தகப்பன் வயிற்றுல படைச்சி நம்ம கஷ்டம் இல்லாமல் அந்த காலத்தில் அஸ் பொருளாதாரம் சேர்த்து வைக்காமல் இப்படி ஊர் காட்டில் அப்படி இப்படி நின்றுக்கிட்டு பெரிய மிராஸ்காரரு கிட்ட வேலை செஞ்ச எங்கள் பாட்டன் முப்பாட்டனெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க காலமும் முடிஞ்சு போச்சு எங்கள் காலமும் முடிஞ்சு போச்சு நாங்கள் தெற்க வடக்கே ஓடி ஓடி பொழைச்சிக்கிட்டு இப்படியே காலம் ஓட்டினோம் அப்புறம் காலம் ஓட்டிக்கிட்டு அப்புறம் அவுங்கவங்களும் ஒரு திருமணம் ஒரு பண்ணிக்கிட்டு அது இதுனு பொழைப்பு நடத்திக்கிட்டு ஏதோ நடத்திக்கிட்டு வர்றோம் அதுதாங்க எங்களுக்கு